நான் முதலில் வைத்திருந்த ஃபோன் வந்துட்டு ஒன் ஜீரோ டூ ஜீரோ ப்ளஸ் என்ற மாடல் தான் முதலில் வச்சுருந்தேன் அந்த ஃபோன் வந்துட்டு பார்த்தீனா பேஸிக் மாடல் நல்லா பேட்ரி நின்றது இப்போ நான் வச்சுக்கிறது ஒன் ப்ளஸ் ஃபோன் வச்சுருக்கிறேன் இதுவும் பேட்ரி நிற்கிது பட் அந்தளவுக்கு பேட்ரி நிற்கிறதில்ல ஆனால் இதில் பயன்பாடுகளெலாம் அதிகமாக இருக்குது இணைய சேவை அனைத்துமே பயன்படுத்தக்கூடிய வகைகளில் இருக்குது அது ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான் இருப்பினும் எந்நேரமும் வந்துட்டு பார்த்தீனா இதுனால் மின்கலத்தை சார்ஜ் செய்கிறக்கு சார்ஜரை தொலாவிவிட்டு சுற்ற வேண்டியதே பெரிய வேலையாக இருக்குது அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் பழைய ஃபோன்கள் பட்டன் ஃபோன்கள் வந்துட்டு பார்த்தீங்கனா பயன்படுத்துகிறது கொஞ்சம் சுலபம் பெரியவர்கள் வயதானவர்கள் பயன்படுத்துகிறது ஈசி அது சுலபம் அதேபோல் வந்துட்டு அதில் பேட்ரி மின்கலம் வந்துட்டு அதிகளவு நேரம் நிற்கும் ஒருவாரம் வரைக்கும் அதிகபட்சம் தாங்கும் இது அப்படி தாங்காது அவ்வளவுதான்